எங்கள் ஊர் பள்ளிகளில் பார்த்தா நான் படிக்கும்போதே வரலாற்றுக்குன்னு ஒரு தனியாக க்ளாஸ் இருக்குது அந்த க்ளாஸில் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் ஒரு ஒரு டைம் நடக்கும் அந்தக் க்ளாஸில் இந்தியாவோடய வரலாறு எப்படியெல்லாம் சுதந்திரம் கெடைச்சிது யாருனால கெடைச்சிது எந்தெந்த தலைவர்கள்லாம் சுதந்திரத்துக்காக போராடினாங்க அவங்க எப்படியெல்லாம் வழிமுறைகளை பின்பற்றினாங்க எந்த மாதிரி போருக்கு எந்த மாதிரியெல்லாம் தயாராக இருந்தாங்க என்னென்ன வழிமுறைகள் எடுத்தாங்க உணவுப் பொருட்கள் எடுத்தாங்க அவங்க உடுத்திய உடை என்ன இந்த மாதிரி நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்தியாவோடய வரலாற்றைலாம் அதில் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்தியாவோடய பெருமையைப் பற்றி அதில் அறிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி எங்கூர்லேயும் சில தலைவர்கள்லாம் வாழ்ந்தாங்க அந்த தலைவர்கள் பற்றி சொல்வாங்கன்னு எதிர்பாத்தோம் ஆனால் சொல்லலை இன்னும் வரப்போகிற இவங்களுக்கு சந்ததிகளுக்காச்சும் அது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அந்த தலைவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அவங்களும் இந்த மக்களுக்கு எந்த மாதிரில்லாம் உதவி பண்ணாங்க இந்தமாதிரி சொல்லித் தந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம்